தனியார் மற்றும் கவர்மெண்ட் வங்கி என்ன வித்தியாசம்னா தனியார் வங்கியில வந்து சீக்கிரமே லோன் கொடுத்துடுவாங்க ஆனால் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கு ஆ கவர்மெண்ட் பேங்க்ல வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக ஆகும் லோன் கொடுக்க ஆனால் வந்து இன்ட்ரஸ்ட்லாம் வட்டி எல்லா வந்து கம்மியாக இருக்கும் வீட்டு லோன் எதுக்காக இருந்தாலுமே கொஞ்சம் கட்டி கம்மியாக இருக்கும் கற்றதுக்கு ஈஸியாக இருக்கு